ஹலோ குட் மார்னிங் சார் எ சார் நான் ஒசூர்லேருந்து பேசுகிறேன் ட்ரினிட்டி ஸ்கூல் ப்ரின்ஸ்பாலுங்களா நீங்கள் சார் எங்கள் பொண்ணை வந்து உங்கள் ஸ்கூலில் சேர்க்கணும் நான் ஒசூரில் இருக்கேன் பெண்ணு வந்து டென்த்து டென்த்து முடிச்சுட்டா பாஸ் பண்ணிட்டாள் இங்கே பக்கத்தில் உங்கள் ஸ்கூல் ரொம்ப நல்ல ஸ்கூல்ன்னு சொன்னாங்க ட்ரினிட்டி ஸ்கூலு அதுக்காக உங்கள் ஸ்கூலில் சேர்த்துலான்ட்டு என்ன குரூப் இருக்குதுன்னு கேட்கலான்னு ஃபோன் போட்டேன் சார் உங்களுக்கு என்னென்ன குரூப் இருக்குங்க சார் உங்கள் ஸ்கூலில் சரிங்க சார்

சரிங்க சார் சரிங்க சார் ம் ம் சார் சார் என் பெண்ணு குப்ரா ஃபாத்திமா ஃபோர் ஃபிஃப்டி எடுத்துருக்குறாள் ஆமாங்க சார் ஃபஸ்ட்டு குரூப் மேக்ஸ் பயாலஜி குரூப் வேணும் ஒசூருக்கு பஸ் ஸ்டாப்பிங்கெல்லாம் உங்களுக்கு பஸ் இருக்குதுங்களா ஸ்கூலுது அது வரையும் பஸ் வருதுங்களா ஆ ஆ ம் சரிங்க சார் நான் ஃபீஸ் எவ்வளோ சார் பாப்பாக்கு உங்கள் ஸ்கூலில் சேர்க்கணுன்னா ஃபஸ்ட்டு குரூப்க்கு ஓகே சார்

சரிங்க சார்

ஓகே சார் ம் சரிங்க சார் சரிங்க சார் இப்போது உங்களை கான்டக்ட் பண்ணனும்னா நேராக ஸ்கூலுக்கே வந்துட்டுமா சார் ம் சரி சரிங்க சரிங்க சார் சார் ஃபுல் அமௌண்ட் ஃபுல் அமௌண்ட் பே பண்ணணுமா இல்லை டேர்ம் ஃபீஸாங்க சார் சார் ம் சரிங்க சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சரிங்க சரிங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் நான் வந்து நேரில் வந்து உங்களை கான்டக்ட் பண்ணுறேன் சார் ஓகே சார் தேங்க்யூ வெரி மச்